இப்பொழுதெல்லாம் இன்ஸ்டாகிராம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா அதில் ரீல்ஸ்சு போட்டோஸ்ல்லாம் வரதுனால் அதையே தான் நல்லா பார்த்துட்டு இருக்காங்கள் அதுனால் மொபைல் யூஸ் பண்ணுறதுனால நிறயா கெடுதலும் இருக்குது மக்கள்லாம் அதுலேயே மூழ்கி ஃபேமிலியோடு டைம் ஸ்பென் பண்ண முடியுறது இல்லை அது நல்லதும் இருக்கு நம்ம மொபைல் மூலமாக செய்தி உடனுக்குடன் தெரிஞ்சுக்குறோம் நம்ம வீட்டு ஈபி பில்லு எந்த பில்லா இருந்தாலும் ஆன்லைன்லயே ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்குறோம் கட்டிக்கிறோம்